மூணு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒம்பது ஒன்று ஒன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ஓ பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்து பன்னெண்டு பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்து பதினாறு